என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னா விவசாயிங்களுக்கு விவசாயிகளை அதிகம் பேரை கவுர்மெண்ட்டு தேடி போகிறதில்ல அந்த கவுர்மெண்ட்டும் ஒவ்வொரு விவசாயமும் கடைகோடியில் இருக்கிற விவசாயி கூட கண்டுபிடிச்சி அவங்குளுக்கு தேவையானவற்றை செஞ்சி கொடுக்கோணும் அப்படி செஞ்சி கொடுக்கம் போது கண்டிப்பாக விவசாயி காப்பாற்றப்படணும் விவசாயி இருந்தால் மட்டுந்தான் மற்ற எல்லாரும் இருக்க முடியும் அதனால அவங்கள காப்பாற்றணும் அதை கவுர்மெண்ட்டோடய கடமையும் கூட